இந்தியாவில் பல்வேறு இடத்துல தமிழ் தமிழ்மொழின்றது எல்லா இடத்துலையும் ப நடந் இப்போது நடந்துகிட்டுருக்குது டிவியிலக்கூட நிறையா இப்போ சன் டிவி ஃபேமஸ் ஆயிடிச்சு நிறையா பேர் நம்ம இது பார்த்தோம் அது பார்த்தோன்னு சொல்கிறாங்க யூஎஸ்லேருந்து நல்லா நல்லவ நம்ம இந்தியா பற்றி தமிழ் அவ்வளோ பேராக போயிகிட்ருக்குது நம்ம க இந்தியாவில இருக்கிறவங்க கூட பா யூஎஸ்ல இருக்கிறாங்க நம்ம இன்னும் நாங்கெல்லாம் மிஸ் பண்ணுறோம் இந்தியாவில நீங்கெல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் லாக்டவுன்ல அவ்வளோ அருமையாக எடுத்துக்காட்டினாங்க சன் டிவியில அங்கேருந்து யூஎஸ்லேந்து நாங்கள் பேசுகிறோம் லாக்டவுன்ல இந்த மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டு நாங்கள் இல்லாமல் போய்ட்டோம் இந்த லா லாக்டவுன்ல எல்லாருமே ஒரு இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு வருத்தப்பட்டு சன் டிவியில ரொம்ப ஃபேமஸ்ஸாக இ நிகழ்ச்சி போட்டாங்கள் அழுதும் அழுதுட்டாங்க அந்த மாரி இதெல்லாம் இப்போ நம்ம தமிழ்மொழி வந்து அவ்வளோ இதாக இந்தியாவில இல்லை வெளிநாட்டிலையும் நிறையா இடத்துல நம்ம இந் தமிழ்மொழி நிறையா போயிகிட்ருக்குது கலாச்சாரமாக நல்லா நம்ம த இந்தியா பற்றி அவ்வளோ பு பு புகழுகிறாங்க நல்லா அபிப்ராயம் சொல்கிறாங்க இதேமாரி முன்னேற்றமாக இன்னும் நிறைய சொல்லணும் ஜனங்கள் வந்து நம்ம இந்தியாவை வந்து த தாய் தமிழ் தாய்மொழி மட்டும் எங்கேயும் பரவிகிட்டு இருக்கணுன்றது என்னோடய ஆசை திருவள்ளுவர் பாரதியார் கவிஞர் இவங்கெல்லாம் பேர் போனவங்கள் இ அதையும் சொல்கிறாங்க பழைய இடத்துல சொல்லிகிட்ருக்காங்க வந்துட்டு அங்கே இருந்துட்டு வந்து யூஎஸ்லேர்ந்துட்டு இங்கே இந்தமாதிரி எல்லாம் சொல்கிறது பெரிய விஷயம் நம்ம தமிழ் இந்தியாவில பிறந்தவங்க சில பேர் கா யூஎஸ்ல இருக்கிறாங்க தமிழ்மொழின்றது செம்மொழி தமிழ்மொழின்றது செம்மொழி